ஹலோ முடியுங்க அந்த வேலையில் தான் நான் இருக்கேன் ஆ மேலப்பலூரில் முடியுங்க எப்போ வர்றீங்க இருக்குங்க கங்கைகொண்ட சோழபுரம் இது ம் இது மெய்ன் தஞ்சாவூர் கோவில் சாய்பாபா கோவில் கும்பகோணம் இதெல்லாம் இருக்குங்க வாங்க நாங்கள் சுற்றிக் காட்டுறோம் எத்தினி மணிக்கு வருவீங்கன்னு சொல்லுங்கள்

நீங்கள் நீங்கள் கொடுக்கறத கொடுங்க நான் சுற்றிக் காமிக்கிறேன் இங்கே வந்து நிறையா கோவில்கள் இருக்கு இங்கே மன்னர்கள் மன்னர்கள் இருக்கிறது எல்லாமே இருக்கு ஒ வாங்க உங்களுக்கு வந்து சுற்றிக் காமிக்கிறேன் எத்தினி பேர் வருவீங்க அஞ்சு பேர் வருவீங்களா ஆ பழங்கால உள்ள சிற்பங்களுக்லாம் அழைச்சிட்டு போகிறேன்

எல்லாருமே வந்து ம மன்னர் ஹலோ எ ஏ ம மன்னர்கள் கட்டின கோவில் தான் வாங்க சுற்றிக் காமிக்கிறேன் கங்கைகொண்ட சோழபு கங்கைகொண்ட சோ சோழபுரம் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுறாங்க வாங்க அங்கே போய் நம்ப சுற்றிப் பார்ப்போம் ஆமாம்ங்க ஓகேங்க லொக்கேஷன் அனுப்புங்கள்